நீங்கள் ஈடுபடும் சில பொழுதுப்போக்கு நடவடிக்கைகளை பட்டியலிட முடியுமா நான் ஈடுபடும் சில பொழுதுப்போக்குகள் தொலைக்காட்சி பார்ப்பேன் தொலைக்காட்சி பார்ப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் அவை மிகவும் அருமையாக இருக்கும் நான் தொலைக்காட்சியே முதலில் பார்த்தவுடன் பிரம்மிப்பாகவும் ஆர்வமுடன் பார்ப்பேன் தொலைக்காட்சி முன் உக்கார்ந்தால் நான் அதை பார்த்துக்கொண்டு மட்டும் தான் இருப்பேன் வேறு எதுவும் என்னுடைய கண்ணிற்கு தெரியாது தொலைக்காட்சி மட்டும் தான் என் கண்ணிற்கு தெரியும் அவை என் மனதை ஈர்க்கிறது நான் சந்தோஷமாக இருக்கும் சில காரணமாக அவை இருக்கிறது ஒய்வு நேரத்தில் பொழுதுப்போக்கிற்காக என்ன செய்வீர்கள் நான் ஒய்வு நேரத்தில் பொழுதுபோக்கிற்காக தொலைக்காட்சி தான் பார்ப்பேன் அல்லது தொலைப்பேசியை பார்ப்பேன் தொலைப்பேசியில் எனக்கு பிடித்த நாடகங்கள் கதைகள் அல்லது கேம் நான் நிறையாக விளையாடிவேன் எனக்கு பிடித்த விளையாட்டை நான் விளையாடிக்கொண்டு என்னுடைய நேரத்தை கழிப்பேன் டிவி மொபைல் நாட்டுப்புற பாடல்கள் நடனம் ட்யூட்டர் புத்தகம் படித்தல் போன்றவை நான் மிகவும் செய்வேன் நான் அதிகமாக டிவியை தான் பயன்படுத்துவேன் அவை மிகவும் அருமையாக இருக்கும் நான் டிவி பார்த்தால் அதில் முழுகி விடுவேன் என்று பலர் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மொபைல் மொபைல் அதிகமாக பயன்படுவதில்லை டிவி இல்லாவிட்டால் தான் மொபைலை அதிகமாக பயன்படுத்துவேன் மொபைல் பார்க்கும்பொழுதும் என்ன நீ மொபைலே பார்த்துக்கொண்டு இருக்கிறாய் மற்ற வேலைகள் இல்லையா டிவி உன் முன் வந்தாலும் மொபைல் உன் கையில் வந்தாலும் மற்ற வேலைகள் அனைத்தையும் மறந்து விடுகிறாய் அது ஏன் தான் தெரியவில்லை என்று பலரும் என்னை திட்டுக்கிறார்கள் ஆனால் என்னால் அவற்றை பார்ப்பது நிறுத்த முடியவில்லை நான் மொபைலை யூஸ் பண்ணுவதும் முடியவில்லை நிறுத்த நாட்டுப்புறப்பாடல்கள் நான் அதிகமாக கேட்பது மிகவும் குறைவு தான் ஆனால் பாடல்கள் அதிகமாக கேட்பேன் மனதுக்கு இனிமை தரும் அனைத்து பாடல்களும் என் என் வாழ்வில் அனைத்து கருத்துக்களை சொல்லும் நடனம் அதிகமாக பார்ப்பேன் நடத்தை நான் ஒரு நடனக்கலைஞர் அதனால் நான் நடனம் நிறையாக பார்ப்பேன் புத்தகம் கொஞ்சம் தான் வாசிப்பேன் மற்றபடி டிவி மொபைல் நடனம் போன்ற அனைத்தும் நன்றாகவே பார்ப்பேன் நாடகங்களும் பார்ப்பேன் நான் நாடகங்கள் நெறையாக பார்ப்பேன் சன் டிவி விஜய் டிவி போன்ற பல நாடகங்களை நான் அதுலையும் பார்ப்பேன்